இப்போ நான் சுகியில் வந்து ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆர்டர் நான் கேன்ஸ் அப்பறம் கேன்சல் பண்ணிவிட்டேன் ஃபுட் பட் ஆனால் எனக்கு அமௌண்ட்டு ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல அதுக்காக நான் சுகி ஓபன் பண்ணிவிட்டேன் உள்ள போயிட்டு ஆர்ட்ரு டச் பண்ணால் வரும் அதில் போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும் ரிப்போர்ட்னால் உள்ள போயிட்டு ஹெல்ப் கேட்கும் ஹெல்பில் போயிட்டு இந்த மாரி ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டேன் எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கன்ற மெசேஜ் பண்ணால் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கப்பறம் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும் அமௌண்ட் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடும் எனக்கு வந்துருச்சு வராதவங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்விகியில் மட்டும் ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணால் அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகிடும் ஆர்ட்ரு பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டால் அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை